வயிற்றுப்போக்கு வந்து பெரும்பாலும் வந்து நம்ப உடனே நிற்கக்கூடியது வந்து பன்னு சாப்பிட்லாம் அதேமாரி வெந்திய தண்ணி குடிக்கலாம் எனர்ஜிக்கு வந்து இந்த ஓரஸ் இருக்குங்கில்லையா ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாம் இந்த இல்ல லெமன் சாப்பிட்லாம் ஆரெஞ்சு சாப்பிட்லாம் இதேமாரி பழம் வகைகள் சாப்பிட்லாம் நம்முடைய உடம்புக்கு எனர்ஜி வேணுன்கிறதுக்காக நிற்கிறதுக்காக உடனே நிற்கணுன்னா கொஞ்சம் வெந்தியம் போ போட்டு தண்ணி குடித்திட்டாவே நின்றுடும் உடனே நிற்கக்கூடியது அது அதேமாரி இப்போ கொஞ்சம் பசி எடுக்குது அப்டின்னு சொன்னால் கொஞ்சம் பன்னு சாப்பிட்லாம் ஏன்னால் ரொம்ப போகிறத விட கொஞ்சம் அது கண்ட்ரோல் பண்ணியாவது அந்த பன்னு சாப்பிட்டா கொஞ்சம் அது மீடியமாக வந்துடும் அதே மாதிரி இந்த கை கால் வலிக்கு வலிப்பு வலி வருவது பார்த்திங்களா கை வலி மூட்டு வலி அப்படின்னும்போது இது ஒரு சிறிய ஒரு இதுதான் சித்தா என்ன வே அப்படினா மூட்டு வலிக்கு வந்துன்னால் இந்த முடக்கத்தான் கீரை ஒன்று இருக்குது அதே மாதிரி சா நல்ல பசி எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்கிது எந்த நேரத்திலையும் அப்டின்னு சொன்னால் நம்ப வந்து தூதுவளை சாப் இது சளிக்கு தூதுவளை சாப்பிட்லாம் சளி மார் சளி இருக்குமுன்னால் அது தூதுவளை சாப்பிட்லாம் அதே போல் வந்து உடம்புக்கு நல்லது வந்துன்னால் நம்மளுக்கு பசி எடுக்கலை அப்டின்னு சொன்னால் பசி எடுக்கலைன்னா புதினா சாப்பிட்லாம் அதே ப பரண்டனுன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கேயாவது கிராமத்தில் தான் நிறைய அது கிடைக்கும் பரண்டைறது அது சாப்பிட்டாவே நம்மளுக்கு உடம்பு உடம்புக்கு நல்லா இருக்கும் பசி எடுக்கும் கரெக்டான நேரத்தில் நம்ம சாப்பிட்லாம் எல்லாமே நல்ல உடம்புக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் அது அதை சாப்டும் போது எந்த ஒரு ஃபீலிங்கெலாம் இருக்காது பசி எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல இது சாப்பிட்டா பசி எடுக்கும்